எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து அதிகமாக வச்சுருப்போம் எல்லோர் வீட்டிலையுமே வந்து இருக்கும் அது பெரும்பாலான வீட்டில் நிறைய வச்சுருப்பாங்க பெரிய தொட்டியாக வச்சுருப்பாங்க குளங்கள் அதிகமாக இருக்கும் கண்மாய் இருக்கும் அதிகமாக நாங்கள் வந்து அந்த தண்ணியை சேகரிச்சு வச்சு அந்த ஆண்டு முழுவதுமே நாங்கள் வந்து தண்ணி கஷ்டம் இல்லாமல் நாங்கள் வச்சுக்குவோம் விவசாயத்துக்கு உதவும் ரெண்டாவது பறவைகள் அதிகமாக மாடு இதுகளாம் வந்து தண்ணி குடிக்க வந்து உதவியாகருக்கும் அந்த தண்ணி வந்து எப்போயுமே நாங்கள் வந்து மழை நீரை அதிகமாக வரயில் கண் கண்மாய் இதெல்லாம் வந்து ஏரி குளம் அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி நீர்லாம் நாங்கள் சுற்றி கல்லுக்கள்லாம் ஊண்றி நாங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்குவோம் தண்ணி வந்து அதில வந்து நிறைய பேர் வந்து குடிக்க கூட எடுத்துப்பாங்க அந்த தண்ணியை நல்லாயிருக்கும் தண்ணி அதனால் வந்து நாங்கள் எப்பயுமே இந்த ஆண்டு முழுவதும் வந்து சேகரிச்சு வச்சுக்குவோம் நாங்கள் தண்ணியை எங்களுடைய கிராமங்களில் வந்து எல்லோருமே அதுக்கு ஒத்தொழச்சிருவாங்க இந்தமாதிரி தண்ணி நம்ப வருஷத்துக்கு நம்ப சேகரிச்சு வச்சுக்கணும் அந்த ஆண்டில் வந்து நம்ப தண்ணி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாங்கள் சேகரிச்சு வச்சுக்குவோம் தண்ணி கிராமங்களில் மக்கள் வந்து எங்களுடைய ஊர் தலைவர் வந்து இப்படி சொல்லிடுவாரு இந்தமாதிரி தண்ணிகளை வந்து வீணாக்காமல் சேர்த்து வையுங்க எல்லாம் குளம் குட்டை இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படினு சொல்லிடுவாரு நாங்கள் வந்து அந்த அதன்படி நாங்கள் வந்து வச்சுக்குவோம் சுத்தமாக எங்களக்கு அதனாலதான் வந்து தண்ணி கஷ்டம் இருக்காது அந்த ஒரு வருடுடைய அந்த ஒரு வருடத்திற்கு எங்களுக்கு தண்ணி தேவைப்படற அளவுக்கு இருக்கும்